எங்கள் ஊர் திண்டுக்கல் திண்டுக்கலில் வந்துட்டு மலைக்கோட்டைனு ஒரு இடம் இருக்குது அது வந்துட்டு அந்த காலத்திலேருந்து அந்த காலத்தில் வந்துட்டு திண்டுக்கல் மலக் மலைக்கோட்டைக்கும் திருச்சி மலைக்கோட்டைக்கும் வந்துட்டு போகிறதுக்கான சுரங்கப் பாதை வந்துட்டு எங் அந்த திண்டுக்கல் மலைக்கோட்டையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி திண் திருச்சி மலைக்கோட்டை போகிறதுக்கு சுரங்கப் பாதை அங்கே ஒன்று இருக்குது அங்க வந்துட்டு லவ்வர்ஸ் எல்லோரும் திண்டுக்கல் மலைக்கோட்டை போவாங்க அதுக்கு கீழே குமரன் பார்க் ஒன்று இருக்குது அங்கேயும் சூப்பராக இருக்கும் சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு நல்லாவே விளையாட்லாம் அப்புறம் வந்துட்டு கரூர் டேம் இருக்குதுங்க எங்கூரில் கரூர் டேமில் பல திரைப்படங்கள்லாம் எடுத்துருக்காங்க அந்த டேமுக்கு கீழேயும் பார்க் இருக்குது அங்கே ஒரு படம் கூட எடுத்துருக்காங்க நம்ம கார்த்திக் நடித்த படம் வந்துட்டு எடுத்துருக்காங்க அப்புறம் வந்து கோயபுத்தூர்லாம் பார்த்தா அந்த ஒண்டர்லாஸ் வாட்டர்ஃபால்ஸ் கோயம் இதில் இருக்குது மேட்டுப்பாளையத்தில் இருக்குது இங்கே கரூரில் கூட புதுசாக இப்போ வந்துட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கலெக்டரு ஆஃபீஸ்லேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் உள்ள போனால் இந்த வெயில் காலத்துக்கு குழந்தைங்கள கூட்டிட்டு போயிட்டு சுற்றி பார்க்கற அளவுக்கு ஒரு பா நாற்பது தண்ணீர் விளையாட்டுக்கள்லாம் கொண்ட மாதிரி ஃபீ ஃபா ஒரு ஆறநூறுபா பே பண்ணி குழந்தைகளுக்கு இதே அவங்களுக்கு பிறந்த நாள் அப்படி அன்றைக்கு அவங்களுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி நம்ம முதல்லேயே புக் பண்ணிருந்தா அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயும் கூட இந்தமாதிரி எல்லாம் நிறைய சுற்றுலாத்தலங்கள்லாம் எங்கள் தமிழ்நாட்லையும் இருக்குதுங்க எல்லோரும் வாங்க சுற்றிப் பார்க்கலாம் ஹிந்துவாக அதே மாதிரி தஞ்சா தஞ்சை பெரியகோவில் இருக்குது சமயபுரம் மாரியம்மன் கோவில் இருக்குது தஞ்சை பெரியகோவில்லாம் ராஜராஜசோழனால் கட்டபட்டது அதெல்லாம் அற்புதமான விஷயங்கள் அப்போ இப்போ இருக்கிற கல்வெட்லலாம் இப் இப்போ நம்ம மருத்துவத்தில் என்ன பண்ணுறோங்கிறதெல்லாம் அழகா கல்வெட்டில் பொரிச்சி பொரித்து வச்சிட்டு போயிருக்காங்கங்க நம்ம நம் முன்னோர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம் நிறைய சுற்றுலாத்தலங்களும் தமிழ்நாட்ல இருக்குது இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லோருக்குமே சுற்றுலாத்தலங்கள் இருக்குது நிறைய கற்றுக்கறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது ராமேஸ்வரமாக இருக்கட்டும் ராமேஸ்வரம் காசி ஈவன் இப்போ தஞ்சாவூர் கோவில் கல்வெட்லலாம் அவ்வளோ அழகாக பொதிக்கப்பட்டிருக்குங்க அவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கல் அகழ்வார் ஆராய்ச்சி நடந்துட்டுருக்கு மதுரை பக்கத்தில் ஒரு இந்த ஊரில் இந்த ஊரில் அந்த ஊர் பெயர் வந்துட்டு எனக்கு சரியாக தெரியலை அங்கே வந்துட்டு கூடன்குளம் எங்கள் ஊரில் தான் இருக்குது மின் அணுமின் நிலையம் வந்துட்டு எங்கள் ஊரில் தமிழ்நாட்ல தான் இருக்குது இந்த விஷயத்தலாம் திண்டுகல்க்கு ஃபேமஸ்ஸு பூட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்களெல்லாம் இருக்குது தலப்பாக்கட்டி பிரியாணி மெயினாக திண்டுக்கலில் ரொம்ப ஃபேமஸுங்க